பாம்புக் கடி அல்லது பூச்சிக் கடி இந்த மாதிரி விலங்குட்டேந்து எப்படி கடி வாங்காமல் பாதுகாப்பாக இருக்கணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க வேண்டிய இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ தான் அந்த மாதிரி இதுங்க பாம்பு பூச்சி எதுவும் வராமல் இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி ஈரமாக இருக்கிற இடத்தையும் சரி சுத்தமாக வச்சுக்கணும் குப்பைகள் இல்லாமல் வச்சுக்கணும் இதெல்லாம் இருந்தாவே நம்ம வீட்டுக்குள்ளே எதுவும் வராது நம்மளும் பாதுகாப்பாக இருக்கலாம் இப்போவே நம்ம ஒரு இடத்துக்கு நடந்துப் போகிறோம்னு சரி எங்கே போனாலும் செருப்பு போட்டுட்டு போகணும் அப்படி செருப்பு போட்டுட்டு போனாலும் பார்த்து நடந்து போகணும் கீழே பார்த்து நடந்து இதே ரை நைட் நேரமாக இருந்தால் ஃபோனோடய டா ஃபோனோ சரி டார்ச் லைட்டோ சரி ஆன் பண்ணிட்டு எடுத்து பார்த்து பொறுமையாக கால் வச்சு தான் போகணும் இப்போ ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே போவாங்க நைட் நேரத்தில் காட்டுக்கு வயதானவங்க ஒழுங்கா பார்க்காம கீழே பார்க்காம போவாங்க இப்போ பாம்புங்களும் சரி பூச்சிகளும் சரி பாம்புகளை பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னால் நம்ம அது ஏதா பண்ணால் தான் நம்மள தாக்குமே கொத்தும் இப்போ நம்ம நம்ம பேசாமல் போகிறோம் தெரியாமல் வாலை மிதிச்சிட்டோம்னால் தான் நம்மள கொத்தும் இல்லைன்னா அது பேசாமல் போயிடும் நம்ம நின்றோம்னா நம்ம அதுக்காக தான் செருப்பு போட்டுட்டு போகணும் செருப்பு போட்டுட்டு போனோம்னால் அது எதுவும் பண்ணாது நம்மளை நம்மளும் சேஃப்ட்டி சேஃப்ட்டியாக இருக்கலாம் கீழே பார்த்து நடக்கணும் இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது நம்ம எங்கே போனாலும் பார்த்து நடக்கணும் நம்ம பார்த்து நடந்தோம்னால் இது இது போன்ற ஆபத்துலேருந்து தப்பித்துக்கலாம்